எங்கள் வீட்டில் வந்து தோட்டம் இருக்குது ஒரு குட்டி தோட்டம் நாங்கள் வந்து பாட்ஸ்லெல்லாம் வந்து பூ வைப்போம் செடி பூச்செடி மாதிரி அதில் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி அங்கியே வீட்டு பக்கத்துலேயே இப்போது இருக்கற இதுலல்லாம் வந்து தோட்டமெல்லாங் இதை க் கிடையாது பூ பூச்சட்டி இருக்குது அதில் தான் நாங்கள் வைப்போம் வச்சி அப்றம் எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட காடன்ருக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணுவோம் அங்கேயும் வந்து பூவெல்லாம் நட வச்சி அவங்கவெல்லாம் பூ பூ கொடுப்போம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பின்னி பூவெல்லாம் கொடுப்போம் இந்தமாதிரி உதவியெல்லாம் பண்ணுவோம் எங்களோடய அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு